எனக்கு பிடித்த குழந்தைப் பருவ நினைவுகள் அப்படினா நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது இருக்கும் ஆடு வளர்ப்போம் நாங்கள் ஆட்டுக்காக பில்லறுக்கிறதுக்கு வயல் வேலைகளுக்கு போனோம் அதை மாதிரி போய்ட்டு ஒரு இடத்துல பில்லை அறுத்து கொட்டி வச்சிட்டு அடுத்த இடத்துல அறுக்கலாம்னு போகும் போது ஒரு கருவக் காடுங்க அந்த கருவக்காட்டில ஒரு நல்ல பாம்பும் கீரியும் சண்டையிடுது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் சண்டடைபோட்டுகிட்டு இருக்குது அதை நின்று நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் கடைசியாக என்ன செஞ்சிட்டு கீரி பாம்பு தலையை பிடுச்சி கடிச்சு கொன்றுட்டு இது ஒரு சம்பவம் எனக்கு இன்னைக்கு நினச்சாலும் ஆச்சிரியமாக இருக்கும் ரெண்டாவது எங்கள் ஊரில் எலெக்சன் அப்போ வந்து நமது எம்ஜிஆர் வாரார் ஓட்டுக்கு கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டிராக்ட்டர்ல வாரார் இரவு பத்து மணின்னு சொன்னாங்க நைட் ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சி எங்கள் ஊர் வரதுக்கு அவர் முதல் முதலா நான் வந்து கிட்ட போய் பார்த்து அவருக்கு ஆராத்தி எடுத்தோம் அது எனக்கு மறக்க முடியாத நினைவு அவர் என் கன்னத்தில் தட்டி கொடுத்து கையில் கொஞ்சம் ரூபாய் கொடுத்தாரு போய் அது ஒரு மறக்க முடியாத நினைவு எனக்கு அதன் பிறகு நீச்சல் எங்கள் ஊரு குளத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்கள் விளையாண்டோம் நான் என் தம்பி மற்ற நண்பர்க்ளோட சேர்ந்து குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் அவனை தூக்கி என்னுடைய தோளில் வச்சி கொண்டு நான் குளத்துல குளித்தேன் குளித்து கொண்டு இருந்தேன் அப்போ விளாடும் போது வந்து பிடிக்கும் தொட்டு விளையாண்டு கொண்டு இருக்கும் போது நான் சற்று ஆழத்துக்கு போய் தண்ணிக்குள்ளே முழுகிவிட்டேன் என்னவோ நானே உந்தி உந்தி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கரைக்கு வந்து சேர்ந்தேன் அந்த அந்த கட்டத்தில் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம் அது எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி நிறையா சிறு வயதில் விளையாண்டுட்டு இருக்கின்றோம் பஸ்ஸில் ஒரு டைம் பஸ்ஸில் பின்னாடி ஏணிப்படியில் ஏறிக்கொண்டு பள்ளிகள் புறப்பட்டு கொண்டு இருந்தோம் கடைசியாக அந்த பஸ் வந்து ரூட் பஸ் அல்ல டூரிஸ்ட் பஸ்ஸாக போய் விட்டது டூரிஸ்ட் பஸ்ஸில் பின்னாடி ஏறிக்கிட்டு போகும் போது ஸ்கூல் வந்தோனே மற்ற பஸ்ஸுனா நின்று போகும் சரி பஸ் நிற்கும்னு பார்த்தா ஸ்கூல்கிட்ட அந்த பஸ் நிற்கல பார்த்தா அது டூரிஸ்ட் பஸ் பள்ளிக்கூடத்த கடந்து அந்தாண்ட போய்ட்டு வேற வழி இல்லைமா தப்பார்னு கீழே குதிச்சாச்சு குதிச்சு கை கால்லாம் தேஞ்சு உடம்புலாம் புண்ணாகிட்டு இது ஒரு சம்பவம் சிறு வயதில் அதன் பிறகு சின்ன வயதுல இன்னும் இன்னும் நிறையா மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்ளெல்லாம் இருக்கிறது இந்த கார்த்திகையில் அன்றைக்கு சொக்கபணம் கொளுத்துவோம் அது ஒரு பையில் சாணி தண்ணியை நனைச்சு அதில் உமி கரித்தூள்லாம் போட்டு ஒரு கம்பியில கட்டிகிட்டு கொளுத்தி அது சுற்றுவோம் வழக்கமாக சுற்றும் போது பொறி பொறியாக கொட்டும் இதை மாதிரி சுத்திகிட்டு இருக்கும் போது கடைசியாக முடிக்கும் போகும் போது பாதத்தை சுற்றி பொறுமையாக நிறுத்த வேண்டும் நான் பாட் நிறுத்தாமல் டக்குனு நிறுத்துனனால் அந்த பொறிப்பய அப்படியே சுற்றி வந்து என் பெடக்ஸ்ல அடித்து சட்டையெல்லாம் நெருப்பு பிடித்து கொண்டுவிட்டது இது ஒரு விஷேசமான தருணங்களாக நான் என்னோட வாழ்க்கையில் நினக்கிறேன்